ஆ குட் மார்னிங் சார் என் பேர் ஹேமலத் ஆ வர ட்வெண்ட்டி ஃபோர்த்து நவம்பர் வந்து எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் இருக்குது ஸோ இன்வி மேம் வேணும் மேம் இது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது

சரி ஓகே மேம் அப்போ ஃபேமிலிக்குன்னு தனி ஃப்ரெண்ட்ஸுக்கு தனின்னு அடிச்சிடலாம் மேம்

சரி ஓகே ம் சண்டேஸில் ஷாப் இருக்குமா சண்டேஸில் ஷாப் இருக்குமா இ இல்லை மேம் வீக்டேஸில் எல்லோரும் பிஸியாக இருப்போம் சண்டேஸில் தான் வர முடியும் ஆம் ஆ ஓகே மேம்

சரி ஓகே மேம் கொஞ்சம் சைஸ் மட்டும் இப்போ சொல்ல முடியுமா

ரொம்ப விலைல சரி ஓகே மேம் அப்போ நார்மல் சைஸ்ஸே வச்சிக்கோங்க மேம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஆ அது அந்த சைஸும் அப்புறம் ஃபேமிலிக்கு ஒரு சைஸ் சொன்னிங்களே அந்த சைஸ் வச்சிக்கோங்க மேம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறது ம் ஓகே மேம் சரி ஓகே மேம் சரி ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அடிக்கிறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக அடிச்சால் போதும் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் மாடர்னாக இருந்தால் போதும் கொஞ்சம் மாடர்ன் டிசைன்ஸ் போட்டு அது நான் கேட்லாக் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதேமாதிரி கலர் காமினேஷனும் கொஞ்சம் இம்பார்டன்ட் மேம் லைட் கலராக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு

சரி ஓகே மேம் அதேமாதிரி கல்யாண ப ஃபேமிலி கொடுக்க பத்திரிக்கையில் வந்து ப்ரைட் அண்ட் க்ரூமோடய ஃபோட்டோ போட முடியுமா சரி ஓகே மேம் ஆ இப்போ காமனாக எவ்வளோ மேம் வரும் அமௌண்ட்டு

ம் ம்

சரி ஓகே மேம் சரி ஓகே மேம் சர் அதை பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து ஃபேமிலிக்கு ஒரு நைன் ஹண்ட்ரெட் வேணும் மேம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹண்ட்ரெட் மேம் ஆ தௌசண்ட் இன்விடேஷன்ஸ் வேணும் மேம் ஆ ஓகே சரி ஓகே ஆ நவம்பர் ட்வெண்ட்டி செவன் மேம் எனக்கு செப்டம்பர் மந்த்தே வேணும் மேம் அப்போதான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் மேம் சரி ஓகே மேம் சரி ம் ஓகே மேம் ஃபஸ்ட் வீக் ஓகே எனாப் ஆ இந்த நம்பர்தான் மேம் நான் இதிலே உங்களுக்கு நீங்கள் எதில் மேம் சொல்லுங்க ஆ ஓகே தேங்க்கியூ மேம்